ஹலோ சொல்லுங்க பூர்விகா மொபைல்ஸ் ஆ சொல்லுங்க ஆ வந்துருக்குது வீவோ மாடல் வந்துருக்குது வீவோ ஒய் செவன்டீன் வந்துருக்குது அது பதினேழாயிரம் ரூபாய் வருதுங்க ஆ விட்டிருக்கோம் பேக் பௌச்சு ஃப்ரீயாக தருவோம் தருவோம் டெம்ப்பர் கிளாஸ் ஃப்ரீயாக ஒட்டி தரோம் அதுக்கப்புறம் ஹெட் செட் ஃப்ரீயாக தரோம் அடாப்டர் கனெக்டரெல்லாம் ஃப்ரீயாக தரோங்க சார் ஆ போட்டுக்கலாமுங்க மாதம் மாதம் கட்டுற மாதிரியா இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரியா ஆ மாதம் மாதம் கட்டுற மாதிரிங்களா எட்னூற்றி சில்லரை வருதுங்க ஆ ஃபைனான்ஸ்ல இஎம்ஐ கிடையாதுங்க இது ஃபோனுக்குன்னு தனி தனியாக இஎம்ஐ இருக்குது அதில் தான் வந்து பண்ணிக்க முடியும் இல்லை ஆதார் கார்ட் மட்டும் கொண்டு வந்தால் போதுங்க நீங்கள் ஃபோன் வாங்கவே நீங்கள் கடையில் வாங்க நேரில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமுங்க